இப்போ நீங்கள் கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ப வீடு கட்டும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து கூரை வீடுகள் தான் இருக்கும் கூரை வீடுகள் எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகள்ருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே வந்து மாடி வீடாக மாறிகிட்டு வருது ஸோ கவர்மண்ட் சைடிலியும் அதுக்கு சப்போட் பண்றதுனால் எல்லா வீடுமே வந்து மாடி வீடாக வந்து இப்போ வந்து எல்லாரும் மாடி வீடு கட்டிட்டிருக்காங்க கிராமத்துலேயா இருக்கட்டும் நகரத்திலேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா மாடி வீடு கட்டிட்டிருக்காங்க இப்போ நம்ப வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து இப்போ மழைக் காலம் அப்படின்னா நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னால் மழைக் காலத்தில் வந்து இப்போது எங்க கிராமம் வந்து சின்ன ஏரியாவா அதனால் வந்து ஒரு ட்ராக்ட்ரு வரதோ இல்லைன ஒரு லாரியில் கொண்டாந்து மணல் மணல் கொட்டுறதோ இல்லை எல்லாமே வந்து ரொம்ப மா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னால் இந்த அந்த ராலிலா வந்து மாட்டிக்கும் அதனால் நம்ப வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் நம்ப வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அதுல்லாமல் எல்லா இடத்துலியும் நம்ப வீடு கட்டிட முடியாது இப்போ ஒன்று காட்டு சைடுலலாம் கட்டினோம் அப்படின்னா நிறையா மிருகங்கள் வரும் வன விலங்குகளோடய பிரச்சனைகள் இருக்கும் அதுமாதிரியும் நம்ப வந்து பார்த்து தான் நம்ப வீடு கட்டணும் இப்போ நீங்கள் ஒரு காட்டில் கட்டுறிங்க அப்படின்னா திடீர்னு வந்து பாம்பு பூரான் பல்லி அந்தமாதிரி நிறையா வந்து வெ வெ விஷப் விஷப் பிராணிகள்லாம் வரும் அதனால் அதலாம் இல்லாத அளவுக்கு நம்ப அதை எப்படி சேஃப்டியாக கட்டணுமோ அந்தளவுக்கு நம்ப கட்றாமாதிரி நம்ப கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ப வாஸ்து பார்க்கணும் நம்ப ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லா திசைகளுமே ஒத்துக்காது அப்படிங்கும்போது நம்ப மி கிழக்கு பார்த்து வீடு கட்டணுமா இல்லை மேற்கா இல்லை தெற்கா வடக்கா எந்த சைடு பார்த்து நம்ம கட்டுனா நமக்கு வந்து அந்த வீடு வந்து ப்ராப்தமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணணும் நாங்களாம் அப்படிதான் இப்போ வந்து இந்த எடத்தில் இப்போ ரெண்டு ரூம் வேணும் இல்லை இந்த எடத்தில் இ அதாவது எல்லா இடத்துலியுமே நம்ப சாமி ரூம் வெச்சிட முடியாது ஸோ கிழக்கு பார்த்து தான் வெக்கணும் கிழக்கு பார்த்து தான் வந்து சமையலறை இருக்கணும் குளியலறையாக இருக்கட்டும் கழிப்பறையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வாஸ்துபடி பார்த்து தான் நம்ப வந்து வீடு கட்டணும் அதுக்கு வந்து நம்ப வாஸ்து பா பார்க்கறவுங்க இருக்காங்க அவங்கள அழைச்சுட்டு வந்து நம்ப இதுமாதிரி பார்த்து வீடு கட்டலாம் இப்போ எல்லா சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா கூரை வீடு ஓட்டு வீடுவே வந்து எங்கேயுமே பார்க்கமுல்ல அதலாம் வந்து ஒரு அத்திப்பூத்தார் மாதிரி எங்கேயோதான் இருக்குது எல்லா வீடுமே காங்கிரிட் வீடாக இருக்குது ஏன்னால் கவர்மண்ட் வந்து காங்கிரிட் வீடு கட்டுறதுக்காக சப்போட் பண்ணுறாங்க அதனால் நம்ப வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரிட் வீடுதான் இருக்குது